ஹலோ கா குடாஃப்ட்டர்நூன் சார் சொல்லுங்கள் பேங்க்லிர்ந்து அடிக்கடி ஃபோன் வருதா சார் நீங்கள் இதை எதுனா எடுத்திருந்தீங்க சார் பேங்கில் லோன் எடுத்து கரெக்டாக கட்டிகிட்ருக்கீங்களா என்ன என்ன லோன் சார் எடுத்திருந்தீங்க ஹோம் லோனா வீட்டு லோனா இல்லை க ஸ்கூல் லோனா இந்த மாதிரி என்ன எதை வைச்சு லோன் எடு என்ன லோன் சார் எடுத்திருக்கீங்க கரெக்டாக கட்டீட்டீங்களா இதை கட்டினதுக்கு ஆன ப்ரூஃப் எல்லாமே வைச்சிருக்கீங்களா சார் நீங்கள் இதெல்லாம் எடுத்து பேங்குக்கு கொண்டு வந்து காமிச்சீங்கன்னால் உங்களுக்கு தேவையான நீடு எல்லாமே கொடுப்பாங்க சார் இப்போ பேங்கு லீவா லீவு தவிர மற்ற நாள் வாங்க பேங்குக்கு வந்தீங்க ஏன் புரியுதா சார் ஆதார் கார்டு பான் புக்கு இனி என்ன நீங்கள் எந்த எந்த பேங்கில் லோ லோன் எடுத்திருந்தீங்கன்னு டாக்குமெண்ட்ஸு எல்லாம் இருக்கும்லை அதெல்லா மே எடுத்துக்கிட்டு சார் அது தான் சார் வந் நீங்கள் வந்து ச லீவு ச சண்டே சாட்டர்டே ஃபஸ்ட்டு ச ஃபஸ்ட்டு செகண்டு செகண்டு சாட்டர்டேவும் ஃபோர்த்து சாட்டர்டேவும் பேங்கு லீவு நீங்கள் மற்ற நாள் எப்போ வந்தீங்கன்னாலும் கவர்மெண்ட் லீவு அப்போ பேங்க் லீவு மற்றபடி எப்போ வந்தாலுமே நீங்கள் அ பேங்கில் ய நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டைல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க உங்களோடய ப்ராப்ளம் உங்களோடய ப்ராப்ளமும் சால் சால்வ் பண்ணித் தருவாங்க சார் புதுசாக லோன் தான் சார் எ ஆ இது க்ளோஸ் ஆகி ப்ராப்பராக புக் க்ளோஸ் ஆகி என்ஓசி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா புதுசாக எடுத்துக்கலாம் சார் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னால் சிபில் ஸ்கோரும் ம ஃபுல் அமௌண்ட்டு பேங்கில் கொடுக்கறது கொஞ்சம் உங்கள் சிபிலை பார்ப்பாங்க சார் சிபில் பார் சிபில் ஸ்கோரும்பாங்கள்லை சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க சிபில் சிபில் நல்லா இருந்துச்சுன்னால் ஒரு செவன் ஃபிஃப்டி அபோவ் இருந்துச்சுன்னால் ஜீரோவில் கூட தருவாங்க உங்க வயதையும் பார்ப்பாங்க சார் ஒரு நம்ம வயது அ சின்ன வயதுக்கு கொஞ்சம் அமௌண்டு கட்டுற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னால் ஐம்பத்தெட்டு மேலே மேலே போச்சுங்கும் போது வயது அதிகம் ஆன போது முன் பணம் கொஞ்சம் அதிகமாக கட்டச் சொல்லுவாங்க இது வேறு ஏதாச்சும் ட வேறு ஏதாச்சும் டவுட்டு இருக்குதுன்னா கேளுங்கள் சார் நான் சொல்கிறேன்

வாங்க சார் நம்ப பேங்குக்கே வாங்க பண்ணிக்கலாம் நம்ப பேங்கிலேர்ந்தே பண்ணிக்கலாம் ஆ ஓகே சார் ப்ராப்பராக கட்டினீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு லோன் கிடைக்கும் எதோ ஆ எதுவும் இல்லாமல் கட்னீங்க ஆ சரி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 ஓகே சார் சார் தேங்க்யூ சார் சரி ஓகே சார் பாருங்கள் சார் தேங்க்யூ